ஹலோ ஹலோ குட் மார்னிங் மேம் நேச்சுரல்ஸா நான் கலைச்செல்வி பேசுகிறேன் என்னோட நேம் உங்களோட ஜாப்பு அப்ளிகேஷன்ஸ் வந்துவிட்டு ஆன்லைனில் பார்த்துருந்தேன் ஸோ அதை பற்றி பிரீஃபாக கேட்கறதுக்காண்டி கால் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக நான் இப்போ வந்துவிட்டு ஃபேஷன் டெக் யுஜி படிசிட்யிருக்கேன் ஐ எம் ஏ காலேஜ் ஸ்டூடண்ட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஜாப் வேணும் ரிலேட்டடாக இல்லை இல்லை ஃப்ரெஷர் நான்

ஆக்சுவலாக வந்துவிட்டு நான் பியூட்டீஷியன் கோர்ஸ் மட்டும் ஆல்ரெடி முடிச்சிருக்கேன் ஒன் மந்த் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அண்ட் ஸ்டிச்சிங் வந்துவிட்டு ஸ்டிச்சிங்கும் வந்துவிட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் வந்துவிட்டு நான் முடிச்சிருக்கேன் ம் அவ்வளோ தான் ஓகே ஓகே ஓகே ஓகே ஆக்சுவலாக எனக்கு வந்துவிட்டு ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் தௌசண்ட் குள்ளே இருந்தா போதும் உங்களோட பாய்ண்ட் ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் அந்த ஸ்டார்ட்டிங் ட்ரைனிங் சொல்லிருந்திங்க ஸ்டார்டிங் ட்ரைனிங் சொல்லிருந்தீங்கல்ல அது எப்போ எவ்வளோ டேஸ்க்கு ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் அண்ட் ஒன் மோர் டவுட் வாட் கைன்ட் ஆஃப் ஜாப் மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே தேங்க் யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மேம்